இப்போ கலை மற்றும் கைவினைப் பொருள் பணிகளை எடுத்துகிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ கைவினைப் பொருள்ன்னா என்ன பானை இருக்கு கு குடம் இருக்கு நிறையா இருக்கு கைவினைப் பொருள் இதெல்லாம் வந்து நீங்கள் மண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும் செம்மண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும் இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ இல்லை முந்தைய காலத்துலருந்தே கைவினைப் பொருள் பணிகள் எல்லாம் நடந்துவ நடந்துகிட்டு வ நடந்து வந்துகிட்டே இருக்கு இது இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் செய்ய விரும்புறீங்கன்னா இல்லை செய்யறீங்கன்னா இல்லை எப்படி செய்யணும் இல்லை என்ன பண்ணனும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் இல்லை சமூக ஊடகங்கள் இல்ல மீசோல ஆர்டர் பண்ணுங்க இல்லை எந்த இணைய தளத்துலையோ ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ யூடியூப் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் பார்க்கலாம் இது எப்படி செய்யறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எதை செய்யலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த சேனலோட ஐடியா மூ ஐடியாவை வச்சு உங்கள் ஐடியாவை டெவலப் பண்லாம் இது தான் வந்து கைவினைப் பொருள் வந்து கைவினைப் பொருள் ப கைவினைப் பொருள் வந்து நல்லா எப்படி அழகாக வடிவமைக்கலாம் அழகுப்படுத்தலாம் இதெல்லாம் இப்படிலாம் கைவினைப் பொருள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எக்செலண்ட் கிடைக்கும் உங்களுக்கு இது தான் கைவினைப் பொருள் நம்ம செஞ்சம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தோணும் இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் இருக்கு நிறையா சேனல் இருக்கு எக்ஸ்சாம்பில் எடுத்துகிட்டீங்கன்னா வச்சிக்கோங்களேன் யூடியூப் போங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பன்னிங்கன்னா வந்துரும் நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்களோ அதை பற்றி வந்துரும் அதை பற்றி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மண்ணால் செய்ங்க செம்மண் நம்ம தமிழ் பாரம்பரியமிக்க வள நம்ம தமிழ் பாரம்பரித்தை வளர்த்துற வள வளர்றது